என்னோடய பள்ளி வந்துட்டு நான் எங்கள் கிருஷ்ணகிரியிலதான் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ட்ரீனிட்டி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் படித்தேன் லெவன்த் ட்வெல்த் வந்துட்டு விஜய் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் படித்தேன் டென்த் வரைக்கும் நான் ரொம்ப நல்ல பெண்ணா இருந்தேங்க ரொம்ப சைலென்ட்டாக இருப்பேன் யார் கூடயும் பேச மாட்டேன் நண்பர்கள் கூட அவ்வளவா நான் ஜெல்லாக மாட்டேன் நல்ல படிக்கிற பெண்ணா இருந்தேன் ஸ்கூலில் ஸ்கூல் லெவெல் ஸ்கூல் லெவல் நான் வந்துட்டு தேர்ட் மார்க் எடுத்திருக்கேன் டென்த் ஸ்டாண்டர்டில் என்னோடய மதிப்பெண் வந்துட்டு நானூற்றி எண்பது ஐநூறுக்கு டென்த் ஸ்டாண்டர்டில் அதுக்கப்றோந்தான் என்னை வந்துட்டு ஸ்கூல் மாற்றுனாங்க ஸ்கூல் வந்துட்டு விஜய் வித்யாலயாவில் மாற்றுனாங்க விஜய் வித்யாலயாவில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கேர்ள்ஸ் செக்ஷனாக இருக்கும் அங்கே வந்துட்டு கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனி அந்த மாதிரிதான் வச்சுருந்தாங்க நான் டென்த் படிக்கிறவரைக்கும் கோயெட்டில்தான் படித்தேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்றா ஆனால் விஜய் வித்யாலயாவில் கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாகதான் இருக்கும் க்ளாஸ் ப்ளாக் எல்லாமே அப்படிதான் இருக்கும் கேர்ள்ஸ் மட்டுமே இருக்கிறனால நிறைய சேட்டை நிறைய பேச கற்றுக்கிட்டேன் நிறைய அனுபவங்கள் நிறைய நிறைய புது அனுபவங்கள் எல்லாமே அங்கேதான் நான் போய் தெரிஞ்சுகிட்டேன் எப்படி ஒருத்தர் கூட பழகணும் பேசணும் நாலு பேர் கூட எப்படி நடந்துக்கணும் அவங்க கூட அவங்கள நாலு பேர் நாலு விதமாக எப்படி இருப்பாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே நான் அந்த ஸ்கூலில்தான் போய் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஒரு மெச்சுரிட்டி வந்ததே அந்த ஸ்கூலந்தான் நான் சொல்லுவேன் சுற்றியும் கேர்ள்ஸ் மட்டுமே இருப்பாங்களா அதனால நமக்கு ஒரு ப்ரைவஸி நல்லாவே இருக்கும் நல்லா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் லெவன்த் ட்வெல்த் வந்துட்டு என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாட்கள்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் காலேஜ் கல்லூரி படித்தது வந்துட்டு இதில் ஹொசூரில் பிஎம்சி டெக்கில் இஞ்ஜினியரிங் முடிச்சேங்க அது வந்துட்டு ஸ்கூலை விட மோசமாக இருக்குங்க அங்கே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை யூனிஃபாம்தான் அதை அதை விட நான் லெவன்த் ட்வெல்த்தை விடவே ரொம்ப மோசமாக இருந்தேன்ன பார்த்துக்கோங்க யூனிஃபாம் போட்டு போகணும் கம்பல்சரி ஷூஸ் டை ஐடி கார்டஸ் இதெல்லாமே கம்பல்சரியாக இருக்கும் லைக் ஸ்கூல் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிருக்கும் நாலு வருஷமும் நான் அப்படிதான் படிச்சு முடிச்சுட்டு வந்தேங்க காலேஜை பற்றி சொல்றதுக்கு பெரிசா ஒன்றும் இல்லை ஆனால் நான் என்னோடய லெவன்த் ட்வெல்த் லைஃப் வந்துட்டு நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டதும் அங்கேதான் நிறைய நான் ஒரு போல்ட் போல்டாக என்னையே நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதும் நான் அந்த ஒரு தருணத்திலதானு நான் சொல்லுவேன்